நான் வெளியே வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள பார்ப்பேன் நான் பஸ்ஸில் போகும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடக்க முடியாதவங்களை வந்து சீட்டில் நான் உக்காந்துட்டு வந்தேன்னால் எழுப்பி நான் உக்கா உட்கார வச்சுருவேன் என் சீட்டில் உட்கார வச்சுடுவேன் பெண்களை வந்து சில சில பேர் வந்து ஆண்கள் வந்து தவறாக தொடுறதோ செய்யறதோ எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி விஷியங்களெலாம் வரும்போது நான் அவங்கள எதிர்த்து நான் கேட்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றவங்கள வந்து கேவலமாக பேசக்கூடாது தொட தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே பார்ப்பேன் சின்ன கொழந்தைங்க நல்லா ஆடிகிட்டு போவாங்க சின்ன சின்ன கொழந்தைங்க பெரிய அம்மா அப்பா அவங்களாம் உக்கார்ந்து பேசிகிட்டு சிரிச்சுட்டு போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வேலைக்கி போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டு போவேன் எனக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வேலை செய்கிறவங்க வந்து என் ஃபேமிலி மாதிரி எங்கிட்ட எல்லோரும் எல்லா விஷயம் பகிர்ந்து பகிர்ந்துக்குவாங்க நானும் பகிர்ந்துப்பேன் என்னால் பகிர்ந்துக்க பகிர்ந்தால் மட்டும் தான் என்னோடய கஷ்டங்களை வந்து அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் சொல்லும் போது என் மனசு குறை எல்லாம் தீர்ந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஓனர் ஓனர் ஒரு மாதிரி இருப்பார் ஒரு மாதிரி பேசுவார் இதே மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாசமாக பேசுவார் எனக்கு மேனேஜர் ரொம்ப பிடிக்கும் மேனேஜர் இப்போது அவர் வந்து எந்த ஒரு விஷயமாருந்தாலும் அவருட்ட நம்ப சொன்னால் நமக்கு எல்லாமே எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவார் அவர் வந்து நல்ல மனுஷன் அப்புறம் கூட வேலை செய்கிறவங்களும் சரி கூட பழகுகிறவங்களும் சரி இருக்கறவங்க எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தொழில் வேலைக்கு போயிட்டு கி வரும்பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் சாப்பிட பிடிக்கும் நான் அதை வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னோடய கையில் காசு இருக்காது அதனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆசை மட்டும்தான்படுவேன் எனக்கு எப்போயுமே ஆசையாக ஆசையோடு போச்சு எல்லாமே எல்லா விஷயமும் அதுக்கப்புறமா நல்ல இப்போ பசங்க கூட சேர்ந்து சுற்றணும் எனக்கு சுற்றினா ரொம்ப பிடிக்கும் ஃபிரண்ட்ஸ் பிடிக்கும் ஃபிரண்ட்ஸ் எனக்கு ஃபிரண்ட்ஸ்னால் உயிர் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் என் கையில் இருக்கிறத செலவு பண்ணணும் அவங்க கூட வண்டியில் சுற்றணும் ஃபிரண்ட்ஸ் கூட இருக்கணும் என்னோடய கஷ்டமெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை ஆனால் என்னால் சொல்ல முடியிலை இவ்வளோ தான் எனக்கு ஃபிரண்ட்ஸ்னால் பிடிக்கும்